நாங்கள் நண்பர்லாம் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து பழனி முருகனை தரிசிக்கலாம் சொல்லி போயிருந்தோம் ஒருநாள் அப்போ பார்த்திங்கன்னா காலையில் வீட்டில கிளம்புனோம் மதியானத்து மேலேதான் கோயிலுக்கு போனோம் அங்கேருந்த மலை ஏறி மேலே போகிறப்ப நைட்டு பக்கமாக ஆயிடுச்சி மேலேருந்து பார்க்குறப்ப அந்த சாயந்தரம் டைம்மு லைட்டு வெளிச்சம் அந்த கீழே இந்த இயற்கை காட்சிகள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு பிரமாண்டமாக ஒரு இதாக இருந்தது நல்ல ஒரு இதாக இருந்துச்சு மேலே போய்ட்டு முருகனை தரிசிச்சிட்டு தங்கத்தேர் பார்த்துட்டு மறுடியும் நைட்டு தான் கீழே இறங்கி வந்தோம் வந்ததுக்கப்பறம் அது ஒரு அனுபவம் வாய்ந்ததாக நல்லா ஒரு இதாக இருந்துச்சு நண்பர்களுக்கும் ஒரு பிடிச்ச இடமா இருந்தது